ம் மா எங்களுக்கு இரும்பு கேட்டு ஒன்று போட போகிறோம் அதுக்கு எங்களுக்கு ஒரு பழுப்புங்களாம் தேவைப்படுது பெரிய கேட்டு வைக்க போகிறோம் அது என்ன விலைங்க சொல்லுங்கம்மா கம்மி பண்ணிக் கொடுக்க மாட்டிங்களா தொண்ணூறுபாயில் ஆ நீங்கள் வந்து பாரு பழம் பழம்பேட்டை பழம்பேட்டை இரும்பு கேட்டு வச்சி அதில் நீங்களே அளவு எடுத்து எல்லாத்தையும் நீங்களே முடிச்சி கொடுத்துடுங்க ஆ சரி சரி பழம்பேட்டை மாரியம்மன் கோயில் தெரு ஆ சரிங்க